ஆமாங்கண்ணா சொல்லுங்கள் சரிங்கண்ணா எப்போங்கண்ணா நெக்ஸ்ட் மண்டேங்களாண்ணா சரிங்கண்ணா அவைளபுலாக தான் இருக்குதுங்க சரி ஓகேங்கண்ணா வந்து பாருங்கள் ஆ மியூசியத்தில் பார்த்திங்கனா வந்து பழங்கால கருவியெல்லாம் இருக்குதுங்கண்ணா அந்த கீழடியிலேருந்து எடுத்தேன்னு சொல்லி எல்லாம் நிறையா சொல்லியிருப்பாங்கள்ல டிவியில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆ அது எல்லாம் நம்ம மியூசியமில் இருக்குதுங்கண்ணா அதுக்கப்புறம் வந்து பழையகாலத்தோட சுவடுகள்னு சொல்லிவிட்டு என்ன கல் என்னமாதிரி யூஸ் பண்ணாங்க எப்படியெல்லாம் இது பண்ணாங்க அப்படினு சொல்லிவிட்டு ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு ஆள் வைச்சிருக்கோங்கண்ணா கெய்டு இருப்பாங்க நீங்கள் வந்திங்கனா வந்து ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் எல்லாம் கைய்டே வந்து உங்களை கெய்ட் பண்ணி சொல்லி கொடுத்துருவாங்கண்ணா ஆ இந்த இது இப்படியெல்லாம் இருக்குது அப்படினு சொல்லிவிட்டு உங்களை கூட்டிட்டு போவாங்க அது போக பார்த்திங்கனா கிட்ஸுக்குன்னு தனியாக வந்து சயின்ஸு சம்மந்தமாக வைச்சி இது வைச்சிருக்கோங்க ஆ சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி அது வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்க வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கிறக்கு அவங்களுக்கு பிசிக்கலாக அது ஹெல்ப் பண்ணும்ங்க விஷ்வலாக பார்த்தாங்கனா தான் நிறைய மெமரீஸ் ஆகும் அப்படினு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நிறையா இது பண்ணி வைச்சிருக்கோங்க கேம்ஸ் மாதிரி வைச்சிருக்கோம் ஆ அதே ஆ இருக்குதுங்கண்ணா கேன்டீனில் இருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கனா வந்து பெரியவங்களுக்காக வந்து புக்ஸ் வைச்சிருக்கோங்க புராணக் கதைகள் அந்த இது புக்ஸ் வைச்சிருக்கோம் ஒவ்வொரு அரசருங்களோட வரலாறு அந்தமாதிரி வைச்சிருக்கோங்கண்ணா ஆ வேறு ஏதாவது தகவல் தேவைப்படுதுங்களாண்ணா ஆ காலைல ஒரு ஒம்போது மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்கண்ணா எப்போவும் போல் ஈவினிங் வந்து சவென் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும்ங்க ஆ ஈவினிங் சவென் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் நீங்கள் எப்போ வேணுனாலும் விசிட் பண்ணிக்கலாம் முடிஞ்சால் காலைல ஒம்போது மணிக்கே வந்துடுங்க ஏன்னா சுற்றிப் பார்க்க நிறையா இடம் இருக்குது ஃப்ளோர் வைஸாக ஆமாங்கண்ணா ஆ ஆயிடுங்கண்ணா அவ்வளோ கெபாசிட்டி இருக்குதுங்க ஃபைவ் ஹவர்ஸ் ஆகிற வரைக்கும் நம்மள்ட்ட பிளேஸஸ் இருக்குது ஆ ஃபுல்லாக இடம் பிடிக்குங்கண்ணா நீங்கள் வந்து காலைல வந்திங்கனா சாயங்காலம் போகிற வரைக்கும் உங்கள் நேரம் ஆகிறதே தெரியாது அந்த அளவுக்கு சுற்றி பார்க்கலாங்கண்ணா ஆ இருக்குதுங்கண்ணா அதெல்லாம் இருக்குதுங்க ஆ சரி ஓகேங்க சரி வந்து பாருங்கண்ணா ஆ சரி